நான் ரொம்ப பயந்த விஷயம் பார்த்தோம்ன்னா வந்து ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு ரொம்பயிருக்கு நான் ஒரு இதுக்கு போய் ஒரு காம்பிடிஷன் போயிருக்கையில் மைக்கில் பேச சொன்னாங்க ஸோ அந்த டையத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் பீட்லாம் அடித்து ரொம்ப ஒரு மாதிரிருந்துச்சு ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு ரொம்ப அதிகமாகவேருக்கும் அதை ஓவர்கம் பண்றதுனு எப்படின்னு தெரியாது ஸோ வந்து எல்லார் முன்னாடியும் பார்த்து ஐ காண்ட்டக்ட் வச்சு பேசணும் அதுதான் என்னோடய டாஸ்க்கு நான் நான் வந்து அதை எப்படி பீட் பண்ண போகிறேன் அதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை எனக்கு ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் டைம் பேசி பேசணும் அதை எனக்கு வந்து அதை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு டூ மினிட்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்க எனக்கு அந்த டாபிக் பற்றி என்ன பேசுகிறது எதுவும் தெரல பட் அந்த டயத்தில் வந்து எப்படியோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள வச்சு அந்த பேனிக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் காமாகி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் யோசிச்சு அந்த மைக்கில் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசி இந்த மாதிரி டாஸ்க்லாம் அந்த ஃபியர்னசோட தான் கம்ப்ளீட் பண்ணிணேன் எதுவாகருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிணா ஈஸியாக முடியும் ஸோ நம்ம நம்ம மேல் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும் அது நம்ம மேல் நம்பிக்கை நம்ம நம்பிக்கை வச்சோம்னால் வந்து நமக்கு வந்து அந்த ஃபியர்னஸ் இருக்காது எதுவாகருந்தாலும் நம்ம சீக்கரம் சாதிச்சிறலாம் நான் லைஃப்லியே ரொம்ப பேனிக்கான சுச்சுவேஷன் தான் அது பிக்காஸ் நிறயா பேர் இருந்தாங்க நான் அதை வந்து உடனே அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அது என்னோடய மறக்க முடியாத ஒரு ஃபியர்னஸ்